நான் ஓலாவில வந்து கார் வந்து புக் பண்ணிருக்கேன் நான் பிக்அப் பண்ணுற இடம் வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூரில் ஹோப்ஸு அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு அங்கே வந்து பிக்அப் பண்ணணும் என்ன எத்தனை மணிக்கு அப்படின்றத காலையில் ஏழு மணிக்கு என்ன பிக்அப் பண்ணணும் என்ன காலையில் ஏழு மணிக்கு பிக்அப் பண்ணிகிட்டு எனக்கு வந்து எங்கள் எனக்கு வந்து கடைசியாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்துவிட்டு தொட்டிப்பாளையம் பிரிவு அந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு பதனஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஏறத்தாழ ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அதில் எத்தனை பேர் அப்படின்றதுனா ஒரு நாலு பேர் நாலு பேருக்கு வந்துவிட்டு ஒரு காரு அடுத்து இன்னும் ஏழு பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொன்று அடுத்து இன்னொன்று ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒரு காரு வந்து புக் பண்ணிருக்கோம் இது வந்து எங்களுக்கு வந்து ப்ரீமியர் சிடான் அப்படின்ற காரு தான் வேணும் அதற்கான புக்கிங் தான் பண்ணிருக்கேன் நான் எனக்கு வந்து இங்கே ஒரு ஏ ஏறத்தாழ ஒரு ஆறு ஐம்பது ஒரு ஐம்பத்தஞ்சிக்கு வந்து இருந்தால் போதும் வந்துவிட்டு நாங்கள் ஹோப்ஸ்னு கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் அதாவது சென்னை பஸ் இருக்கும் அதுக்கு எதிரில் ஆப்போசிட்டில் வந்துவிட்டு நாங்கள் நின்றுட்ருப்போம் அந்த இடத்துல வந்து எங்களை நாலு பேரையும் வந்து பிக்அப் பண்ணிக்கணும் பிக்அப் பண்ணிகிட்டு நேராக அந்த ஹோப்ஸ் சிக்னலை தாண்டிப் போயிவிட்டு எந்த இடத்துல போகணுமோ வழியா போயிட்டு நேராக தொட்டிப்பாளையம் ஒரு குறுக்கு வழி இருக்கு அந்த வழியா தான் போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு சார்ஜ் இருக்கு அதை நாங்கள் கொடுத்துருவோம் எவ்வளோ வருதோ அதை நாங்கள் வந்து ஜிபே அல்லது ஃபோன்பேவில வந்து பண்ணிருவோம் வந்து அந்த இடத்துக்கு வந்த உடனே எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணணும் கால் செய்யணும் எங்களுக்கு வந்துவிட்டு பிக்அப் பண்ணுற நேரம் அது தான் முடிஞ்சளவுக்கு இருபது கிலோமீட்டர்னால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எங்களை வந்துவிட்டு ட்ராப் பண்ணால் நல்லது